இப்போ இருக்கிற கா பனி கா பனி காலம் எடுத்துகிட்டோமுன்னாங்க எந்த வகையான உயி தாவரங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னாங்க கருவாப்பில் தழை கொத்துமல்லி தழை புதினா தழை இந்த கீரை வகைகள் இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் இந்த பனிக்கு வந்துங்க கருக ஆரம்பிக்குதுங்க கருக ஆரம்பிச்சுதுன்னாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தமுன்னா நம்ம கண் முன்னாடியே நல்லாவே கருகிறது பார்த்தமுன்னா நாளுக்கு நாள் வெயில் பார்த்தா தெரியாதுங்க ஆனால் வெயிலுக்கு முன்னாடி காலையில் நேரம் பார்த்தாவே செடிகளெலாம் ரொம்ப கா ரொம்ப வாடி நிற்குங்க அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்குங்க இந்த பனிக்கு வந்து இந்த செடி தாங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த செடி வளருக்கு சிரமப்படுது இது உயிர் வாழ்கிறதுக்கு இந்த செடிகளுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரிங்க அப்புறம் கண்ணாடி கவர் ஒன்று கா மேலே வந்து ஒரு ஒரு நாலு சைடு மரங்கள் நட்டு அந்த கண்ணாடி கவரை கட்டி விட்ருவோங்க கட்டி விட்டமுன்னாங்க அந்த பனி வந்து கொஞ்சம் தாக்கிறது கொஞ்சம் க தாக்கம் கம்மியாச்சுன்னா இந்த கோடை காலத்தில் அப்படி செடிகளை வளர்த்துக்குங்க அதே மாதிரி மழை காலத்தில் எடுத்துகிட்டோம்னாங்க மழை காலத்துலேயுமே அதே மாதிரி தானுங்க ஜாஸ்தியாக மழை வந்ததுன்னாங்க ஒரு வரப்பு இந்த பா பாத்தி மாதிரி கட்டி விட்டமுன்னாங்க மழை தண்ணி ஜாஸ்தி ஆகிருங்க ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த மழை தண்ணி போகிற மாதிரி பண்ணி விட்டோமுன்னாங்க தண்ணி அளவாக நின்றுதுன்னா செடிகள் நல்லா வளருமுங்க